யார் ஹலோ அட்வகேட்டா ஆ சார் என் பேர் சையத் அமீம் நான் திருப்பத்தூருலேருந்து கால் பண்ணுறேன் ஆ எங்கள் தாத்தாவோட ஒரு ப்ராபர்ட்டி இருக்குது திருப்பத்தூரில் அது வந்து எங்கள் இப்போ வந்து சித்தப்பா அதில் இருக்காங்க அதை வந்து நம்ம எப்படி எங்கள் பேருக்கு எப்படி சார் ரெஜிஸ்டர் பண்ணணும் அது என்ன ப்ரொசீஜரு ஆ தாத்தாவுக்கு ரெண்டு பசங்க ஆமாம்

இல்லை இல்லை சார் இப்போ உயிரோடு இல்லை ஆமாம் அவங்களும் உயிரோடு இல்லை இப்போது ஆ நான் மட்டுந்தான் சார் இருக்கேன் தாத்தா பேரில் தான் இருக்குது ஆமாம் அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டியது இல்லை இல்லை இப்போ அந்த அந்தமாதிரி ஏதாவது பண்ணி வைக்கல அது வந்து வீடுதான் சார் கட்டியிருக்கோம் ஆயிரத்தி ஆமாம் ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அதில் வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து வீடு கட்டி வைச்சிருக்காங்க மீதி வந்து காலி இடந்தான் இருக்குது அதை தாத்தா தான் கட்டி இருக்காங்க இப்போ வந்து சித்தப்பா அங்கே தான் இருக்காங்க அந்த வீட்டில் சித்தப்பா தான் இருக்காங்க என்ன ஒரு இருக்காங்க ஒரு பத்து வருஷமாக வெளியே தான் இருக்காங்க வீடு சின்னதாக இருக்கிறதுனாலே அது வாடகை வீட்டிலே இருக்காங்க ஆமாம் சார் ஆமாம் ஆமாம் சார் இல்லை இல்லை சார் அந்தமாதிரி எல்லாம் எதுவும் கொடுக்கல இல்லை சார் கொடுக்குல இல்லை இல்லை சார் ஆ அதுக்காக தான் சார் உங்கக்கிட்டே ஆலோசனை கேட்கலாம் என்ன பண்ணலான்னு சொல்லி உங்கக்கிட்டே கேக்கலாம்னு சொல்லிதான் கேக்கிறேன் சார் இல்லை ஆமாம் ஆமாம் சார் தாத்தா பேரில் தான் சார் இருக்கும் ஏன்னா ஏதோ ஒரு ரெஜிஸ்டர் தாத்தா பேரில் அப்டியே தான் இருக்குது ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை கொடுக்கல இப்போது வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜரு இப்போ அவங்க வைச்சிக்கிட்டாங்க அதை கொடுக்க மாட்டேன்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி உங்கக்கிட்டே ஒரு ஐடியா கேக்கலாம் தான் சார் வேறு ஒன்றும் இல்லை

ஆமாம்

ம்

ம்

சரி சார்

சரிங்க சார்

ம் ம்

சரி சார்

ம்

ம்

சரி சார்

சரிங்க சார் இல்லை சார் வேறு எதுவும் டவுட் இல்லை சார்

ஆ ஹலோ ஆ இல்லை சார் வேறு எதுவும் டவுட் இல்லை நன்றி சார்